என்னோடய அறிவுக்கு சவால் விடுகிற புத்தகம்னு பார்த்தீங்கன்னா நான் பதினோராம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பில் படித்த அறிவியல் புத்தகந்தான் அறிவியலையும் பார்த்தீங்கன்னா உயிரியல் புத்தகந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக இருந்தது உயிரியல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்த ஒரு பாடம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான பாடங்களும் இருக்குது நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர்களுடைய நிறைய வந்து பேசுவேன் என் நண்பர்களோட மட்டும் இல்லை என் வீட்டில இருக்கிறவங்கள்டையும் நிறைய பேசுவேன் இதில் மருத்துவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இது எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு இதில் வந்து பாரத்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு புத்தகங்கள் நான்கு புத்தகங்கள் உயிரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகளால் பிரிக்கப்பட்டு நிறைய பாடங்கள் இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் மட்டுந்தான் தாவரவியலோட எனக்கு உயிரியல் ரொம்ப பிடிக்கும் உயிரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் மூளையிலிருந்து நுணி பாதம் வரை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகலகா பிட்டு பிட்டு பிட்டு பிட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அதை எளிதில் படித்து அறிய வேண்டும் என்றால் ரொம்ப கடினந்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களும் சரி ஆங்கில வழியில படிக்கிற மாணவர்களும் சரி அது ஒரு பெரிய சவால் புரிந்து படித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் திறமையான ஆசிரியகள் இருந்தால் மட்டுமே அந்த பாடங்கள்ளில் ஏதும் சந்தேகம் ஏற்பட்டால் மட்டும் அவர்களிடம் கேட்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே தனியாகவே அந்த பாடங்களை கற்றறிந்து அதை தெளிவு பெறுவது என்பதில் மிகவும் கடினமான ஒன்று அதில் நான் சிறிது சிறிது பிரிந்தாலும் முழுமையாக அப்பாடப்புத்தகங்களை படித்துள்ளேன் எங்களது குடும்பத்தினரும் அதை தெரிந்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கள் குடும்பத்தினருக்கும் அந்த ஒரு புத்தகங்களை பற்றி கூறியுள்ளேன் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் தாவரங்களின் பயன்கள் எனது தந்தைக்கு நான் தாவரங்களின் பயன்களை பற்றி கூறியுள்ளேன் உயிரில்ல உயிரியலை பொறுத்தவரை இந்த ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு போன்ற பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து இந்த புத்தகம் மூலயமா சொல்லியிருக்கேன் இந்த புத்தகங்களை நம்ம வச்சி நாங்கள் சொன்னதை வச்சி ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா நான் என் தந்தை என்னோடய அம்மா என்னோடய தங்கைகள் என்னோடய தம்பிமார்கள் எல்லாருமே உக்காந்து பேசினோம் நிறைய பேசியிருப்போம் இந்த ஒரு தொழில் தொடங்குவதற்கு இந்த ஒரு ஓ முதலீடுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்திலே போட்டிருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்குலருந்து தெரிஞ்சிக்கிட்டது இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அது ஒரு கடல் மாதிரி அந்த ஒரு காகிதங்கள்ல உள்ளடக்கிட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதேமாதிரி தான் அந்த ஒரு நான்கு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரியல் தாவரவியலுங்கிறதை உள்ளடக்க முடியாது யாராலையும் அதை முழுமையா கற்றுக்கவும் முடியாது இதுவே நான் கற்றுக்கொள்ள சிறிது நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகன்னு சொல்லலாம் நான் என் குடும்பத்தோடய அதிகமாக பேசின ஒரு புத்தகனா அது இந்த ஒரு நான்கு புத்தகங்கள் தான் நன்றி